வந்து எங்கள் மா எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மாம்னார் மாமியார் எங்கள் வீட்டுக்காரருக்கு விவசாயம்னா வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து வெவ விவசாயத்துல வந்து நிறையா ஈடுபாடு நிறையா விவசாயம் தான் அவங்க பண்ணுறாங்க அவங்க வந்து டெய்லியும் காட்டுக்குப் போயிடுவாங்க காட்டுக்குப் போயிடுவாங்க காட்டில் இருக்கற காட்டில் இருக்கற முள்ளு மலரு எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து சுத்தமாக எடுத்து முள்ளும் மலரும் பொறுக்கிப் போட்டுக் கொளுத்திடுவாங்க கொளுத்திவிட்டு என்ன கரை போடுவாங்க கொளுத்திவிட்டு தண்ணி காய்ச்சிட்டு தண்ணி பா பாய்ச்சிட்டு கரை போடுவாங்க கரை போட்டுவிட்டு கரை போட்டுவிட்டு கடலை போடுவாங்க கடலை போடுவாங்க வெங்காயம் வைப்பாங்க டெய்லியும் வெங்காயம் வெங்காயம் ஒரு பக்கம் வைப்பாங்க கரையில் வெங்காயம் வைப்பாங்க கடல போடுவாங்க தண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து பாய்ச்சுவாங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாய்ச்சுவாங்க ஒரு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சி அது அந்த வெங்காயத்துக்கு அந்த கடலை கொல்லைக்கும் வந்து புல்லு பிடுங்குவாங்க புல்லு இல்லாமல் வச்சுக்கணும் புல்லு பிடுங்குவாங்க புல்லு பு பிடுங்குன பிறகு புல்லு பிடுங்குன பிறகு களை வெட்டுவாங்க ஒரு கை களை கை களையா பொறுக்குவாங்க பெரும் புல்லா இருக்கிறத முதல்ல பொறுக்கி போட்டுவிட்டு அப்புறம் யூரியா பொட் யூரியா போடுவாங்க யூரியா போட்டு தண்ணி பாய்ச்சுவாங்க தண்ணி பாய்ச்சிட்டு இப்போ வெங்காயம்னால் ரெண்டு மாசத்தில் பிடிங்கிடுவாங்க கடலன்னா வந்து மூணு மாதம் நா மூன்றரை மாதம் இல்லை நாலு மாதம் கழிச்சு கடல பிடுங்குவாங்க கடல பிடுங்கி ஆய்வாங்க வெங்காயம் பிடிங்கி போட்டிருவாங்க அவங்களுக்கு வந்து எந்த டைமில் வ எந்த டைமில் கடல போட்டா கடல கடல போடலாம் இந்த மாதத்துல கடல போட்டால் வரும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து எல்லா இதுவும் தெரியும் அதே மாரி வெங்காயம் இந்த டைமில் வச்சோம்னால் வெங்காயம் நல்லா வரும் அப்படிங்குறமேரி அவங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்போ ஒரு பக்கம் வந்து காய்கறி வெதைலாம் போட்டு பயிர் பண்ணுவாங்க பாவக்காய் வெண்டக்காய் கத்திரிக்காய் மல்லிகை செடி கொத்தரங்காய் எல்லாம் வெதை போட்டு அதுக்கு டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் விட்டு பார்ப்பாங்க அது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சி முளச்சி வரும் முளச்சி வந்தொடன்னே உரம் போடுவாங்க கொஞ் யூரியா கொஞ்சத்தை போட்டு தண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாய்ச்சி புல்லு இல்லாமல் கை களையை பிடுங்கி விட்டுட்டு அந்த காய் வந்து பூ பூத்தொடன்னே அந்த பூவை வந்து கீழே கொட்டாமல் அந்த காய் வந்து பெரிசா பெருகுறதுக்கு சப்பை கீழே கொட்டாமல் இதுங்கறதுக்கு உரம் யூரியா இல்லைன்னா பூச்சி மருந்து அடிப்பாங்க மருந்து அடிப்பாங்க மருந்து அடிச்சவொன்னே